எனக்கு வந்துட்டு சமையல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் சமையலில் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்காக எடுத்து பார்ப்பேன் இப்போ வீட்டில் வந்துட்டு அம்மா வேலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி டயத்துலெல்லாம் நானே சமைத்து பழகிகிட்டேன் இந்த யூடியூப் பார்த்து கூகுளில் பார்த்து எப்படி சமைக்கலாம் எப்பபடி சமையல் பண்ணுறது சமையல் செஞ்சால் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்குறதுல்லாம் நானே கற்றுக்கிட்டேன் ஒவ்வொன்றா மொபைல் மூலிமா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் இப்போ சமையல் நல்லா சமைப்பேன் இப்போ தான் சமையலில் ஒரு தொழில் ஆரமிக்கணும் அப்படின்னு நான் நினக்கிறேன் அப்படி நினைக்கும் போதுட்டு இப்போ என் ஃபேமிலியில் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இப்போ நான் போய்விட்டு எங்கள் அம்மா கிட்டே அம்மா இந்த மாதிரி தொழில் பண்ணலாம்னு இருக்கேன் சமையல் தொழில் அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைபடுதும்மா கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிர ரூபாய் தேவைபடுது தனியாக நான் தொழில் செய்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா நம்ம இதில் வந்துட்டு நல்லா லாபம் எடுக்கலாம் நம்மளோடய பொருளும் போகாமல் நம்ம எப்படி லாபத்தை அடைகிறது அப்படிங்ற மாதிரி சொல்லி புரிய வச்சு அவர்களையும் அந்த தொழில்ல ஒரு ஈடுபாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பேன்